ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தொன்று ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுவத்தாறு இருபது ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தேழு இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு